கதாபாத்திரம்ன்றது வந்து ஒரு கற்பனையால் உருவாகிறது தான் அந்தமாதிரி தான் நானும் வந்து கதாபாத்திரங்களை வந்து கற்பனையால் தான் வந்து உருவாக்குகிறேன் ஏதாவது நடந்த விஷயமா இருக்கட்டும் நடக்கப்போகிற விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மூளை வந்து அதை கற்பனையாகவே தெரியும் அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள் வந்து உருவாக்கும் கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனை தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான இது நம்மளுடைய கற்பனையில என்ன நடக்குதோ அது தான் கதாபாத்திரமாக உருவாக்கும் அப்படினு சொல்லி சொல்லுவாங்கள் நம்மள நமக்கு நமக்கேற்றமாரி நம்மளுடைய கற்பனைகள வந்து மாற்றி மாற்றி இருக்கிறமாரி தான் கதாபாத்திரங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் கற்பனை உருவாக்குவது வந்து ரொம்பவே எளிது தான் ஏன்னா நம்மளுடைய கற்பனை நம்ம சொல்கிறது தான் கேட்கும் அதனால் வந்து கதாபாத்திரங்களும் வந்து எளிதாகவே வந்து உருவாகிரும் மனிதர்கள் பற்றி வந்து உண்மையான விஷயங்கள வந்து நான் வந்து இது வரைக்கும் எழுதுனது கிடையாது ஸோ அந்த நான் வந்து எழுதுனது கிடையாது அதனால் அதை பற்றி எனக்கு அந்தளவுக்கும் எதுவும் தெரியலை சமுதாயம்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது தான் ஆனால் வந்து இங்கே நிறைய விஷயத்துல வந்து எல்லாருமே வந்து பொதுவாக நடக்கிறது கிடையாது இந்த சமூகம் அந்த சமூகம்னு எல்லாருமே வந்து பிரிச்சு பிரிச்சு தான் பார்க்கறாங்க ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் எனக்கு தெரில கதாபாத்திரம் அதை பற்றி கொஞ்சம் தெரியும் கதாபாத்திரன்றது வந்து ஒரு செயலை நம்ம எது செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அது தான் வந்து நமக்கு வந்து கதாபாத்திரமாக வந்து உருவாகும் நம்ம நினைக்கிறது தான் அது செய்யும் அதனால் தான் அது வந்து நம்ம கற்பனையிலருந்து உருவாகுது அப்படினு சொல்லி நான் சொல்கிறேன் அது வந்து சுவாரஸ்யமா இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அது ரொம்ப போரிங்காக இருக்கிறதா இருக்கட்டும் அதை வந்து நம்ம நினைக்கிற கற்பனையில தான் இருக்கும் நம்ம நல்ல எண்ணங்களை நினைச்சோம் அப்படின்னா நல்ல கதாபாத்திரங்கள் வந்து நமக்கு வந்து மேலருந்து வரும் அப்படி இல்லை நம்ம தீங்கானது தான் நினைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப தீங்கானதே தான் நமக்கு விளைவிக்கும் அதனால் வந்து நமக்கு உள்ள என்ன தோணுதோ அது தான் வந்து வெளியே வரும் அதுதான் கற்பனையில வந்து கதாபாத்திரம் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள் பொதுவாகவே வந்து கற்பனைத்திரை வந்து நிறைய இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாகவே புரிஞ்சிரும்னு சொல்லுவாங்கள் அவங்க எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாகவே உள்ள எடுத்துக்குவாங்கள் எளிதாக வந்து கடைபிடிப்பாங்கள் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் நினைக்காமல் இருப்பாங்கள் அந்தமாதிரி தான்